நான் ஃபஸ்ட்டு பைக்கு வாங்கினது வந்து நான் மருத்துவ பிரதிநிதியாக இருப்பதினால் நான் ஒவ்வொரு இடமும் பஸ்ஸில் இறங்கி ஏறுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது சில இன்டீரியர் ப்ளேஸ்லாம் நான் போகணும் அதனாலே நான் பஸ்ஸில் லாங் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ எனக்கு பைக்கு எனக்கு இருந்துச்சுன்னு வைச்சுக்கங்களேன் சின்ன சின்ன கிராம இன்டீரியர் ப்ளேசஸ் எல்லாம் போயிவிட்டு அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க மெடிக்கலில் இருப்பாங்க ஸோ அவங்களெலாம் நாங்கள் பார்த்துட்டு என்னுடைய ஃப்ராடக்ட் எல்லாம் ப்ரமோட் பண்ணிவிட்டு டாக்டரை பிரிஸ்கிரைப் பண்னுறதுக்கு நாங்கள் போவோம் ஸோ அதனாலே எங்களுக்கு வண்டி இருந்துச்சுன்னால் டூ வீலர் இருந்துச்சுன்னால் எங்களுக்கு ஃப்ரிக்வெண்ட் விசிட்டு ஏன்னால் நாங்கள் மன்த்லி ரெண்டு மூணு விசிட் பார்ப்போம் ஸோ பஸ்ஸில் போனால் எங்களுக்கு டைம் ஆகிடும் அதனாலே எங்களுக்கு டூவீலர் இருந்துச்சுனு வைச்சுக்கங்களேன் ஈஸியாக நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் கூட வந்தாருனால் அவங்க நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் எங்களுக்கு ஈசியாக இருக்கும் சாரை பார்க்குறதுக்கு டயம் பஸ்ஸை விட எங்களுக்கு டூவீலர் தான் எங்களுக்கு கன்வீனியண்ட்டு எங்கள் ஜாபுக்கு மெடிக்கல் ரெப்ரசண்ட்டிவ்